நான் போக விரும்பும் இடங்களெலாம் பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு அதிகமாக போக விருப்பப்படுகிறேன் இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குளுமையாக ஒரு சூழ்நிலையை கொண்ட ஒரு பகுதி அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் ரொம்ப அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னக்கா இங்கே இருக்கக்கூடிய மலை வளங்கள் இந்த மலை வளங்களில் பெரும்பான்மையான மூலிகைகள் அதிகமாக கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மூலிகைகள் மட்டுமில்லாமல் அங்கே வந்து காய் கனிகள் காய் கனிகள் வந்து நிறையா இருக்குது அந்த காய் கனிகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம ரோட் பாயிண்ட்ஸு அங்கிருந்து இருக்கக்கூடிய லேக் வியூவ் போன்ற விஷயங்களுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக அங்கே இருக்குது அதில் வந்து நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கால் நம்ம வந்து டூர் போவதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊட்டி கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா மலர்கள் விதவிதமான மலர்கள் இருக்கக்கூடிய விஷயமிருக்கும் அங்கே எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து போட்டிங் போவது வந்து ரொம்ப இன்டெரெஸ்ட்டிங்காக போவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிரக்கிங் ஷோ மலையேற்றம் போன்ற விஷயங்களில் வந்து நாங்கள் நிறைய செஞ்சுருக்குறோம் அதிலையே பார்த்தீங்கன்னா அந்த மரங்களெலாம் அடர்த்தியான மரங்கள் நீண்டு நீண்ட நீண்டமான மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் போவதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம்